விளம்பரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில தான் அதிகமாக ரீச் ஆகுது அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறாங்க ஸோ அது மூலயமே வந்து நிறைய ரீச்சிங் போயிட்ருக்குது நம்மளுக்கு ஸோ அதேமாதிரி மீடியாவில வந்து நம்மளுக்கு அந்த விளம்பரத்தோட ரீச் எவ்வளோன்றது அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பர்ட்டிகுலராக வந்து நான் ரீசென்ட்டாக பார்த்தது வந்து ஜிஆர்பி பற்றி ஒரு விளம்பரம் பார்த்தேன் அது என்னென்னா நல்லா இருந்துச்சு அந்த விளம்பரம் ஸோ பார்க்கும்போது என்னென்னா அந்த கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே சீக்கிரமாக வந்து என்னென்னா மக்கள் அந்த ப்ராடெக்ட்டு வந்து வாங்குறத்துக்கு இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க